எனக்கு ட்ராயிங் வரைகிறதுனாலே பிடிக்கும் அதனால நான் எப் எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சினைகளா இருந்தாலும் நான் வந்து ட்ராயிங் தான் வரைவேன் அந்த ட்ராயிங்லேயே எல்லா இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய எனக்கு பிடிச்சிருந்தது ட்ராயிங் நான் கவலையில் இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி அந்த ட்ராயிங்கில் தான் நான் வரைவேன் அந்த ட்ராயிங்கை வரைஞ்சாலே எங்கள் வீட்டில்க்குறவங்க என் ஃப்ரண்ட்ஸுங்கள் யார் பார்த்தாலும் ஓ உனக்கு இவ்வளோ பிரச்சின இருக்காடி அப்படிலாம் சொல்லுவாளுங்க இப்போ நான் வந்து சோகத்தில் இருக்கும் போது ஒரு சோகமான ஒரு ஓவியம் வரைவேன் இப்போது வந்து நான் வந்து சந்தோஷமா இருக்கும் போது நான் வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி ஒரு எனக்கு பிடிச்ச ஓவியத்தை நான் வந்து அந்த கலையில் வந்து நான் காட்டுவேன் எனக்கு வந்து ஓவியம்னாலே பிடிக்கும் ஓவியத்தில் நான் வந்து ஓவியம் பிடிக்கும் எனக்கு வந்து அதனால் வந்து நான் சந்தோஷமா இருந்தாலும் சரி சோகமாக இருந்தால் எந்த டைமாக இருந்தாலும் நான் ஓவியம் வரைவேன் இப்போ சந்தோஷமா இருந்தால் சந்தோஷமா நான் ஓவியத்தை வரைஞ்சு நான் வந்து காட்டுவேன் சோகமாக இருந்தால் சோகமாக கா வரைவேன் அது பார்த்தாலே என் ஃப்ரெண்டுங்கெலாம் கண்டுப்பிடிச்சிருவாங்க ஓ இவள் வந்து சோகமாக இருக்காள் ஓ உனக்கு வந்து இவ்வளோ பிரச்சினை இருக்காடி அப்படிலாம் கேட்பாளுங்க அதேமாதிரி எங்கள் வீட்டில் கூட சரி இன்னும் ஓ உனக்கு வந்து இவ்வளோ இருக்காள் அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க அதனால் எனக்கு வந்து ஓவியம்னாலே ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஓவி எதுவாக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நான் வந்து ஓவியமாக தான் வரைஞ்சு காட்டுவேன் ஓவியமாக வரைவேன்